ஹலோ ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் டேக் ஆ சொல் ஆ சொல்லுங்கள் மேடம் மேம் கிருஷ்ணகிரி டேமில் வந்து ஃபேமஸான இடம் வந்து கோயிலு சா சாப்பாடு நல்லா இருக்கும் டேமை சுற்றிப் பார்க்கலாம் பசுமையாக இருக்குது இயற்கையான இடங்கள் கா கலாச்சார சாப்பாடுகள் பூங்கா ஆ அந்த அணைக்கட்டு இதெலாம் பார்க்கலாம் ஃபேமஸான இடம்

என்ன ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஆகும்மா ஆ இல்லை அதான் ஒரு டூ டேஸ்

அமௌண்ட் என்னங்க அமௌண்ட்டா டென் தௌசண்ட் என்ன ஒரு என்ன ஒரு எயிட் ஹவர்ஸ்

ஆ ரூம் புக் பண்ணணும் எப்படி தங்கி ஃபேமிலியோடு வரணுன்னால் தங்கி தான் சே தங்கி தான் எல்லாம் எ எண்டர்டைன்மெண்ட் பண்ணுவீங்கள் அதனால் ரூம்லே எல்லாம் பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் என் கையில் ஒன்றும் இல்லை ஆ ஆ எல்லாம் நிறைய இருக்குதுங்க ஆ எல்லாம் ஃபேமஸான இடம் தான்

ஆ சரி மேம் நீங்கள் கிளம்பும் போது ஃபோன் பண்ணிகிட்டு வாங்க ஆ ஆ சரிங்க